உங்கள்கிட்ட த்ரீ மன்த்க்கு முன்னாடி கொஞ்ச நிறைய டப்பாலாம் வாங்கினோம் அது இப்போ வரைக்கும் நல்லா யூஸ் ஆகுது நல்ல குவாலிட்டி அதில் போடுற திங்ஸ்க்கு கூட எந்த ஒரு டேமேஜும் வரல நல்ல யூஸு ஆகுது டிசைன்ஸ்லாம் வேறு லெவெலில் சூப்பராக இருக்கு அதில் கலர்ஸ் கூட த்ரீ மன்த்துக்கு முன்னாடி எப்படி வாங்கினனோ அப்டியேதான் இன்னமும் இருக்கு எங்கள் வீட்டுக்கு வர ரிலேடிவ்ஸ் கூட எல்லாரும் கேட்பாங்க எங்கே வாங்குனன்டு டிசைன்ஸ் கலர்ஸ்லாம் பார்த்துட்டு நான் உங்கள் கடையை ரெஃபர் பண்ண